இப்போ நாங்கள் வந்து சுற்றுலாதளம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒய்வு நேரத்தில் எங்கே போகணும்னு நினப்போம் அப்படி அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இதுக்குத்தான் பிச்சாவரம் போகணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னால் பிச்சாவரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலையாத்தி காடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து போட்டிங் இருக்குது அந்த போட்டிங்கில் போகும்போது நமக்கு வந்து ரெண்டு சைடும் காடு நடுவில் தண்ணீயோடு நம்ம போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து காலையில் ஸ்டா ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க நாங்கள் ஒரு தடவை கரெக்ட்டாக நாலே முக்கால்க்கு போனோம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் போட்டிங் வந்து முடிஞ்சுடிச்சின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் யாரையோ வச்சு அவங்கக்கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் போனோம் அங்கேதான் வந்து எம்ஜிஆரோட ஷூட்டிங் பாட் ஒன்று இருக்குது அதாவது கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வீடு இருக்கும் அந்த வீடுதான் வந்து ஒரு படம் எடுத்ததாக சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் லீவில் ஓய்வு விடுமுறைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சாவரம் போகணும்னு ஆசைப்படுவோம் பிச்சாவரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிப்பேட்டை பீச் ஒன்று இருக்குது அது வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீச் எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப இதாகலாம் இருக்காது ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீச் அந்த பீச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டமும் இருக்காது அந்த கூட்டத்தில் இல்லாதபோது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும்